எனக்கு செல்லப்பிராணி பிரியம் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு வந்து பூனைக்குட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை ஆசையாக ரொம்ப பாசமாக வளத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் அதுக்கு உடம்பு முடியாமல் போய்ட்டு எங்கேயோ போய்டுச்சு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கம் பக்கத்து இடத்துல காட்டு சைடுலாம் போய் தேடி பாத்தேன் கடைசிவரையும் பூனைக்குட்டி கிடைக்கில அதனால் ரொம்ப மனது கஷ்டப்பட்டேன் அப்றம் வந்து எனக்கு வந்து ஆட்டுக்குட்டி வளக்கணுன்னு ஒரு ஆசை ஆடு மாடு கோழி இந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் வந்து எனக்கு வளக்கிறதுக்குன்னு ரொம்ப ஆசை அப்றம் வந்து இப்போது பூனை பூனை ஆடு மாடு கோழி இது மாதிரி வளக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கிது எப்பயுமே நம்ம எப்பயுமே நம்மளுக்கு பாசமாக நமக்கு சொந்தமாக நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கும் நம்ம எதிர்பாக்கிறத நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லப் பிராணிகள்லாம்